இந்தியாவில் வந்து பொழுதுபோக்கு நிறுவனம் ரொம்ப வளர்ச்சி அடஞ்சியிருக்கு அதனால ம மக்கள் ரொம்ப சந்தோசப்படுறாங்க நம்ம நாட்டில் ரொம்ப பிரபலமான பொழுதுபோக்கு எதுன்னா வந்து டிவி ஃபோன்ஸ்லலலாம் இப்போ வீட்டில் அப்பா அம்மா அவங்களாம் பார்த்திங்கனா வந்து டிவியில மூழ்கிறாங்க அப்பா அம்மா பாட்டி அக்கா தங்கச்சி இவங்கள்லாம் வந்து சீரியல்ஸ் டிவி அதே சீரியல்ஸ் படம் இதெல்லாம் பார்த்து அவங்க அவங்க நேரத்தை போக்கிக்கிறாங்க அண்ணா அப்பா தாத்தா இவங்களாம் நியூஸு கிரிக்கெட் கபடி இந்தமாரி சேனல்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க நேரத்தை கழிச்சுக்கிறாங்க இப்போ பாப்பா சின்னச் சின்னப் பிள்ளைங்க பார்த்திங்கனா கார்டூன் சேனலை வச்சி வச்சி பார்த்து பார்த்து அவங்க இன்னும் நிறையா வளந்து வளர்ந்துக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெ ஸ்ப்ரெட்டாகிறத்துக்கே வந்து டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகும் இப்போ எதாவது ஒரு நியூஸ் வேணும்னா உடனுக்கொடனே வந்து நம்ப டி டிவியை ஆன் பண்ணி உடனே பார்த்தா பாத்தா உடனே பார்த்துல்லா இப்போ அந்த டிவி வந்து ரொம்போ ஒரு இம்பார்டண்ட்டான விஷயம் ஆயிடுச்சி நம்மளுக்கு ஒரு நியூஸ் உடனே நம்ம தெரிஞ்சிக்கணும்னா உடனே டிவியை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸ்கூல் புள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க இவங்களாம் வந்து இவங்களுக்கு நேரம் போறதா வந்து அவங்க எதை பார்க்கறாங்கனா ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டுவிட்டர் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப வள வளர்ச்சி அடையிறாங்க இப்போ இன்ஸ்டாகிராம் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணி டெவலப்பாயின நிறைய பசங்க இருக்கறாங்க அதேமாரி ஒரு இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்போ ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக இருக்கிறது ஏஏ வாட்ஸ்அப்பில் வந்து நம்ப எதாவது ஒரு எதாவது தவிர்க்க முடியாத ஒரு விஷியத்தை நம்ப ஸ் யாருக்கிட்டையாச்சு சொல்ணும்னா வந்து உடனே வாட்ஸ்அப் மூலியமா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் என்கிட்ட இருந்து அவங்களுக்கு அவங்கள்டந்து என்கிட்ட நான் எது எப்படி வேணா ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ அந்த காலத்துலலாம் ஒரு ஃபோன் பண்ணும்ன்னா இப்போ பாட்டி இறந்துட்டாங்க ஃபோன் பண்ணும்ன்னா வந்து ரெண்டு தபால் அனுப்புவோம் இப்போ அந்த தபால் போய் சேர்றதுக்கு ஒரு அஞ்சு ஆர் நாள் ஆகும் அதுக்காண்டி இறந்தவங்களோட ஸ் எடுத் இறந்தவங்கள போய் புதச்சிருவாங்க ஆனா இப்போ அப்படி இல்லை ஃபோன் வாங்கிறது ஃபோன் வந்துட்டு வந்துரு வந்ததால் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இப்போ இல்லை இப்போ யாராவது இறந்துட்டாங்கனா உடனே ஒரு ஃபோன் கால் பண்ணி சொன்னா இவங்க இறந்துட்டாங்க அதேமாரி அவங்க ரிலேஷன்லாம் உடனே வந்துர்றாங்க அதேமாரி தான் இப்போ இப்போ ரொம்ப பொழுதுபோக்கு சேவை இதாக வந்து ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் ட ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர்சாட் இதெல்லாம் ரொ ரொம்ப ஈஸியாக டைம் போறத்துக்கான ஒரு சிறந்த ஆவணமாக இருக்கு டிவியை பார்த்து டெவலப்பார மாரி இப்போ ஃபோனை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்பாறாங்க